ஹலோ ஹலோ மேடம் லைப்ரரியனா ஆ மேடம் இது மாதிரி பொன்னியின் செல்வன் புக்கு எந்த ரேக்கில் மேடம் இருக்கு தேர்ட் ரேக்கிங்லையா ஆ ஓகேங்க மேம் இப்போ பொன்னியின் செல்வன் தவிர்த்து வேறு எதுன்னா புக்கு நல்லாயிருக்குமா மேடம் ஆ ஓகே மேம்

ஆ ஓகேங்க ஆ ஓகேங்க மேம் பார்க்குறேங்க மேம் ஆ ஆ ஓகேங்க மேம் அஞ்சு பார்ட்டில் ரெண்டு தான் இருக்குங்களா மேம் நான் டூவெல்த்து முடிச்சிட்டு காலேஜ் போகப்போறேன் மேம் ஆ ஆ அஞ்சு பார்ட்டில் ரெண்டே ரெண்டு பார்ட்டு இருக்குங்களா இல்லை அஞ்சு பார்ட்டுமே இருக்குங்களா மேம் அஞ்சு பார்ட் இருக்குங்களேங்க மேம் பொன்னியின் செல்வன் அதில் ரெண்டே பார்ட் தான் இருக்கா இல்லை அஞ்சு பார்ட்டுமே இருக்கா மேம் எனக்கு பொன்னியின் செல்வன் இப்போ படிக்கணும் மேம் படிக்கணும்ன்னு ஒரு இப்போ ஒரு

அதுக்குத் தகுந்த மாதிரி இப்போ டூவெல்த்து முடிச்சுட்டு நான் சிவில் தான் எடுக்கப் போகிற மாதிரி ஐடியா மேம் ஆ அது வந்துட்டு இப்போ ஒரு மூணு மாதம் ஃப்ரீயாக இருக்கேன் ஆ இப்போ நாலேஜபுலாக கொஞ்சம் கற்றுக்கிட்டு எப்படியும் காலேஜுக்கு அதுதான் படிக்கப் போகிறேன் சிவில் தான் படிக்க போகிறேன் குரூப் எக்ஸாம் மாதிரினா அதுக்கும் ட்ரை பண்ணலாம் மேம் அது இப்போ ஃப்ரீயாக இருக்கேன்ல ஒரு த்ரீ மன்த்ஸ் ஆ ஓகேங்கம்மா அது எந்த ரேக்கில் மேம் இருக்கு

சிக்ஸ்த்தா மேம் ஆ ஓகேங்க மேம் ஓகே மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம் எடுத்துக்குறேன் ஆ